விளம்பரம் வந்து டிவியில பார்க்கும் போது வருவாங் வரும் அதில் அது பார்க்கும் எல்லா மக்களும் பார்ப்பாங்க அதை வச்சு எல்லோரும் இந்த பொருள் எப்படி இருக்குதுன்ட்டு பார்ப்பாங்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சீரியலை பார்க்கும் போது அந்த விளம்பரம் வரும் அதில் என்ன நல்லா இருக்குதுன்ட்டு நாங்கள் பார்த்துட்டு இப்போது டவ் ஷாம்பு நல்லா இருக்கா அதை வச்சு நாங்கள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் விளம்பரத்தில் வந்ததை வச்சு நான் யூஸ் பண்ணதுக்கு நல்லா இருக்குது அந்த இது வந்து டவ் ஷாம்போடய குவாலிட்டி நல்லா இருக்குது அதை வச்சு நான் ஸ்டோர்லேஜ்ல போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன் யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்குது